சொல்லியிருக்கீங்களா ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க சார் ஆ கேட்குது ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க சார் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ம் என்னாங்க சார் ம் ம் ஓகேங்க சார்

ஆமாங்க சார் சார் வந்துட்டு சின்ன குழந்தைக்கு தான் சார் அது சின்ன சைக்கிள் தான் அவங்களுக்கு பர்டே நாளான்னைக்கு வருது அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காகதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் சரிங்களா ஓகேங்க சார் அதுவே பிஃப்டீன் தௌசண் சொல்கிறீங்களே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணால் தான் வந்து நம்ம எடுக்கமுடியும் நாங்கள் அந்த கடையில் தான் எடுத்துகிட்டுருக்கோம் சார் வந்து நீங்கள் கொ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாதான் அடுத்தடுத்து கஸ்டமர் பிக்கப் ஆவாங்க எடுத்தவொடனே நீங்கள் ஃபிக்ஸடாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதில்ல சார் சின்ன குழந்தைங்க சைக்கிள் தான் அது வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதுப்படி செஞ்சுக் கொடுங்க சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு தான் இதுவே இவ்வளோ ரேட்டாருந்துச்சுனால் எப்படி நாங்கள் அடுத்து நிறைய வாங்கணுன்னால் எப்படி நாங்கள் வாங்குகிறது சொல்லுங்கள் சார் என்னங்க சார் கொஞ்சம் பார்த்துப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வாங்கலை முன்னாடிலேருந்தே உங்கள்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கோம் ஆ ஆமாங்க சார் போன மந்த்து வாங்கினோம் இன்னும் நிறைய நிறைய எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ங்கக்கிட்டேயும் நாங்கள் வந்து உங்களை உங்களை உங்களை கடையை பற்றி சொல்லியிருக்கோம் அங்கே ரேட்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் பார்த்துப் பண்ணுங்கள் ஆ ஓகே தேங்க் யூ சார் கொஞ்சம் பார்த்துச் சொல்லுங்கள்